ஆ மேம் முத்தாண்டிக்குப்பம் திருமுருகன் சூப்பர் மார்க்கெட்டுங்களா மேம் நாங்கள் இங்கே பேர்பெரியான் குப்பத்துலேருந்து பேசுகிறோம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதனால் கொய்யாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு இது வேணும் இருக்குதுங்களா ஆ ஆ சரிங்கக்கா இல்லை எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வேணும் வீட்டில் பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அது சீர் மாதிரி கொடுக்கணும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வேணும் எல்லாத்துலேயும் ஒரு மூணு பழத்துலேயும் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ வேணும்கா ஆப்பிள் ஆப்பிள் அஞ்சு கிலோ கொடுத்துடுங்க ஆரஞ்ச் அஞ்சு கிலோ கொடுத்துடுங்க கொய்யாப்பழம் ஒரு மூணு கிலோ போதும் அது மட்டும் இது மூணும் வேணும் இது நாங்கள் தான் வந்து வாங்கிக்கணுமா இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஹோம் டெலிவரி அந்தமாதிரி ஏதாவது பண்ணுவீங்களாக்கா சரிங்கக்கா இது அமௌண்ட் வந்து டெலிவரி பண்ணுறவங்கக்கிட்ட வந்து கையில் கொடுக்கலாமா இல்லை ஃபோன் பே கூகுள் பே இல்லை அக்கௌண்ட்லில் ட்ரான்ஸ்ஃபர் அந்தமாதிரி ஏதாச்சும் இருக்குதுங்களா சரி ஓகேங்க்கா அப்புறம் வந்து எல்லாம் பார்த்து ஆப்பிள் வந்து இந்த மாவாப்பிள் சொல்லுவாங்கல்லக்கா அது இருக்கு இல்லைங்களா அதுவா அந்த ஆப்பிளா கொடுத்துடுங்க மாவு ஆப்பிளா பார்த்து கொடுத்துடுங்க கொய்யாப்பழலாம் கொஞ்சம் பார்த்து நல்லா குவாலிட்டியா நல்லா வீணாக போகாதுருக்க கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்புடுற மாதிரி நல்லா பார்த்து கொடுங்க அப்புறம் இங்கே வீட்டு அட்ரெஸ்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்களாக்கா நம்பர் முந்நூற்றி பதினேழு ஏ மருவன் ஸ்ட்ரீட் கிழக்குத்தெரு நியர்பை சொல்கிறேங்க்கா மாரியம்மன் கோவில் ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட் பேர்பெரியான் குப்பம் அவங்களுக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு எதித்தாப்புல மூணு கோவில் இருக்கும்க்கா அம்மன் கோவில் பிள்ளையார் கோவில் ஓம் சக்தி கோயில் மூணு கோவில் இருக்கும் அங்கே வந்தாங்கன்னா கரெக்டாக வீடு கண்டுபிடிச்சுட்லாம் வீட்டுக்கு அந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட் நியர் தான் நியர்பை தான் நம்ப வீடு சரிங்களா ம் சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஆ ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கு இனிமேல் எதனாலும் நான் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் கடையிலேயே வாங்கிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆ சொல்லுங்கள்

ஆ சரிங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா சரி நன்றிக்கா ம் ம் தேங்க் யூ